நான் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற மளிகை கடையில் சின்ன சின்ன சில்லற சாமானமெல்லாம் வாங்கும்போது ஒவ்வொன்றுக்கும் ரேட் ஜாஸ்த்தியாக இருந்துச்சு அதனால் எங்கள் ஊரிலயெல்லாம் பார்த்திங்கன்னா பக்கத்து பக்கத்து ஊரில் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சந்தை வைப்பாங்க இப்போ வந்து புதன்கிழம ஒரு ஊரில் சந்தைனால் வியாழக்கிழம ஒரு ஊரில் சந்தை இந்தமாதிரி விற்கும் அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு எந்த நாள் வசதியாக இருக்கோ நான் அந்த டைம்ல வந்து பக்கத்து ஊரில் போய் சந்தைக்கு போவேன் அந்தமாதிரி சந்தைக்கு போய் காய்கறி விலைய பார்க்கும்போது காய்கறி வில வந்து ரொம்பவுமே ஏறிருந்துச்சு இப்போ நீங்கள் தக்காளி பார்த்திங்கன்னா போன வாரம் தக்காளி வந்து நாற்பதுருவான்னு இருந்துச்சு அது ரெண்டே நாள் கழிச்சு திரும்ப இ இந்த ஊரில் போய் வாங்க பார்க்கற தக்காளி வில எண்பதுருவான்னு ஆயிடுச்சு இந்தமாதிரி ஃபஸ்ட்டெல்லாம் வந்து காய்கறியோட விலைகள் வந்துட்டு இப்போ ஒரு ஒரு காய்கறி வந்து நால்ருபான்னு வித்தாங்கள் அப்படின்னா அடுத்த நாள் வந்து அஞ்சுருபா அந்தமாதிரி ஒருபா ரெண்டுருபா மூன்றுபா அந்தமாதிரிதான் ஏறும் ஆனால் இப்போலாம் பார்த்திங்கன்னா ஒரே நாள்ல இருபதுருவா முப்பதுருபான்னு ஏறுது அப்றம் இப்போ வந்து சந்தைகள்ல கூரு வைப்பாங்க ஃபஸ்ட்டெல்லாம் ஒரு கூரு பத்துரூபான்னு தான் சொல்லுவாங்கள் ஆனால் இப்போலாம் வந்துட்டு ஒரு கூரே இருவதுருபா முப்பதுருபான்னு சொல்கிறாங்க ஆனால் அந்தளவுக்கு கூருல வந்து நிறையாவும் வைக்கிறது இல்லை அப்றம் சரி நம்ம ஆன்லைன்ல தான் ஆர்டரு பண்ணி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆன்லைன்ல ஆர்டரு பண்ணோம்னால் நம்ம வந்துட்டு போகத் தேவையில்லை இந்தமாதிரி நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு நினச்சி நான் வந்து ஆர்டர் பண்ணினேன் பண்ணி ஒரு அடுத்த நாள்லயே வந்து அடுத்த நாள் கூட இல்லை அந்தன்னைக்கு சாய்ங்காலமே வந்து டெலிவரி பண்ணாங்கள் பண்ணி நான் எப்டி இருக்கும்னு அந்த காய்கறிகளை பார்த்தா பாதி காய்கறிகள் வந்து நல்லாருந்துச்சு பாதி காய்கறிகள் வந்து ரொம்ப நசுங்கி அந்தமாதிரி இருந்துச்சு அப்போ நான் தான் நினச்சேன் இப்படி அதுக்கு வந்து டெலிவரி சார்ஜும் வந்து கொடுக்குறமாரி இருந்துச்சு காய்கறிகள் விலைகள் காய்கறியோட விலைகள் போக நம்ம வந்து டெலிவரி சார்ஜும் கொடுக்குறமாரி இருந்துச்சு அப்போ நான் நினச்சேன் நம்ம போயே வாங்கியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்க தோணுச்சு